எங்கள் பகுதிகளில் ஒரு இயற்கை வளம் வந்து வணிக நடவடிக்கைக்கு வந்து பயன்படுத்தப்படுதுனால் அது வந்து எள் கடலை அதுக்கப்புறம் வந்து இலவம்பஞ்சு அப்புறம் கரும்பு இதெல்லாம் வந்து வணிக நடவடிக்கைக்காக மட்டுமே வந்து பயிரிடப்படுது அதுக்கப்புறம் வந்து மரங்களில் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த இ இயற்கை வளமா அந்த மரங்கள் சவுக்கு அதெல்லாம் வந்து வணிக நடவடிக்கைக்காக தான் பயிரிடப்படுது அதுக்கப்புறம் இருக்கறதில் மிகப்பெரிய ஒரு இயற்கை வளம்னால் சுண்ணாம்புக்கல் ஏன்னால் சிமெண்ட் தயாரிக்கிறதுக்கு சுண்ணாம்புக்கல் வந்து ஒரு மிகப்பெரிய மூலாதாரம் அதனால் வந்துட்டு ஒரு முக்கிய சோர்ஸாக இருக்கிற வந்து ஒரு இயற்கை வளமாக இங்கே சுண்ணாம்புக்கல் வந்து பிரதானமாக வந்து பயன்படுத்தப்படுது